இந்தியாவை பொறுத்தமட்டில் உள்ளூர் பொருளாதாரம் வந்து முன்னைய காலகட்டத்தில் விட இப்போ பார்க்கும் பொழுது மிகவும் வந்து ஒரு ஒரு ஒரு படி மேலில்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும் குறிப்பாக சிறு தொழில்கள் செய்பவர்களா இருக்கட்டும் ஒரு குறிப்பாக ஏற்றுமதியில் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது ஒரு ஒரு ஒரு பொருளை வாங்குவதும் அதை விற்பதும் உள்ளூரெலாம் இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் ஏற்றுமதி பொருளாதாரம் முன்னைய காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் இப்பொழுது மிகவும் அதில் முன்னேற்றம் இருக்கிறது குறிப்பாக ஒரு ஒரு ஆரி ஒர்க் அதாவது ஒரு புடவைக்கு ஒரு ஆரி ஒர்க் செய்து அதை வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதும் அதில் ஒரு நல்ல மார்க்கெட் பார்க்குறார்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது அவர்கள் செய்கின்ற குறிப்பாக அவர்கள் செய்கின்ற டிசைன்களை வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்கிறார்கள் இந்த மாதிரி குறிப்பாக உள்ளூர் பொருளாதாரம் நடைமுறைக்கு ஏற்ற படி மாறிக்கொண்டே வருகிறது உள்ளூர் பொருளாதாரமும் கிட்டத்தட்ட மேம்படுத்தப்பட்டே தான் வருகிறது